குதுரை சவாரி செய்றவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கிறது நல்லா அது கடிவாளம்னு சொல்லுவாங்க அதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிலாம் ஆனால் ஒரு ஒதை காலால் ரெண்டு பக்கமும் சேர்த்து உதச்சாக்கா அது குதுரை நடக்கிறத்துக்கு ஆரம்மிக்கும் இன்னும் இன்னொரு ஒதை ரெண்டு காலால் உதச்சாக்கா கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும் ஆனால் நல்லா காலு நல்ல அது ஜம்பிங் பண்ணி போகும்போது நாங்கள் விழுந்துடாம இருக்கிறதுக்கு நல்லா அந்த கடிவாளத்தை நல்லா பிடிச்சிட்டாக்கா மெதுவாக மூவ் பண்ணிணாக்க அதே நல்லா போய் சேர்ந்துட்லாம் நினைக்குற இடத்துக்கு ரைட்